இப்போ வந்து இந்தியாவோட கரண்ட் சுச்சுவேஷன்னை பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ இதில் வந்து பார்த்தா இந்தியா வந்து இப்போ கரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் நான் ஊர்களெல்லாமே வந்து வெள்ளத்தில் வந்து மெதந்துக்கிட்டுருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வெள்ளம் வரது எர்த்து குவாக் வரது இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு சிம்பிள்ளான ஒரு விஷயமாக வந்து மாறிடுச்சி வருஷா வருஷம் டிசம்பர் ஆனால் கிறிஸ்மஸ் வரமாதிரி அவர்களுக்கு வந்து சென்னையில் வந்து வெள்ளம் வருது ஏன் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மக்களுக்கு வந்து உதவிகளெலாம் செய்யணும் அதை வந்து ஒரு பொருள் மூலிமா கொடுக்கலாம் அவர்களுக்கு என்ன நீட் அவர்களுக்கு தேவைப்பட்டது விஷயங்களை நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படினா வந்து அவர்களுக்கு அவங்களை அங்கிருந்து அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்து அவங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரை இதில் வந்து அரசு வங்கம் என்ன தீர்வு அவர்களும் எதுவுமே பண்ணமுடியாது பிகாஸ் அவர்களும் வந்து ஹுமன் பீயிங்ஸ் தான் அவங்களால் பண்ணமுடிஞ்ச ஒரே விஷயம் அவர்களுக்கு கொடுக்கவேண்டிய நீட் கொண்டுப்போய் சேர்ப்பாங்க ரெண்டாவது அங்கே இருக்க மக்கள் யாராச்சும் வெளியே வரணும்ன்னு நினச்சாங்கனா அவங்களை அங்கிருந்து வெளியே கொண்டுவரமுடியும் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து நல்லா எப்படி சொல்வது முடிஞ்சவரைக்கும் வந்து அவங்களை சேஃப்பாக பார்த்துக்கமுடியும் டைமுக்கு ஃபுட் கொடுக்குறாங்களோ இல்லையோ பட் ஃபுட்ங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க கைக்கு அவங்க கைக்கு வந்து கண்டிப்பாக போயிடும் இதை தவிர வந்து அரசாங்கம் வந்து இந்த இனிமேட்டு வைக்கமுடியாது ஏன்னால் அவங்க நினச்சா மழை புயல் இது எதுவுமே நம்மளால் ந நிறுத்தமுடியாது பிகாஸ் இது வந்து ஒரு காட் காட்டோட கிரியேஷன் இது இப்படி தான் அழியணும் அப்படினா அப்படி தான் அழிஞ்சி தான் போகும் சென்னை வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் முழுதாவே சென்னை வந்து அழிஞ்சுடும் அப்படிங்குற ஒரு நியூஸ் வந்து இப்போ பரவலாக போயிக்கிட்டிருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இவங்க வந்து ஏன்னால் நீங்கள் இங்கே தண்ணி பக்கத்தில் வீட்டை கட்டிவிட்டாங்க கடல் அடைஞ்சிச்சு அப்படினு பட் அவர்களுக்கு கொடுத்துருக்க இடத்துல தான் நாங்கள் வந்து வீடு கட்டமுடியும் இந்தமாதிரி அவங்களை நம்ம குறை சொல்கிறத விட்டுவிட்டு அவங்களை அங்கிருந்து எப்படி இங்கே மைக்ரேட் பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்குறத பற்றி யோசித்தோம்னா பட் மை சைட் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் செகண்ட் திங்க் தான் அவர்களுக்கு வெள்ளம் வந்தது அவங்க கஷ்டப்பட்றாங்கங்குறது செகண்ட் திங்க் அதுக்கு ஃபஸ்ட் அவங்க அந்த கஷ்டத்த அவங்களை நீக்கிறமாதிரி அவர்களையும் அங்கே அந்த ஊரிலேருந்து மைக்ரேட் முடிஞ்சவரைக்கும் மைக்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு வரது ரொம்ப நல்லது ஏன்னால் இப்போ சென்னையில் வந்து சென்னை திருநெல்வேலி எல்லாமே தண்ணியில் தான் மிதந்துட்டுருக்காங்க அங்கே வந்து குழந்தைங்க பெரியவங்கள் வயதானவங்க ப்ரெக்னன்ட்டாக இருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க பட் அவங்களை அவங்களைப் பற்றி நம்ம யோசிக்கும்போது அரசாங்கமும் யோசிக்கிறாங்க பட் அவர்களால எதுவுமே பண்ணமுடியலை இப்போது கரண்ட் நியூஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் கொடுப்போம் ஆறாயிரம் ருபா கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஓகே அவங்க வந்து ஆறாயிரம் ருபா கொடுக்கட்டுங்க கொடுத்து அதை என்ன பண்ண முடியும் அந்த ஆறாயிரம் ருபா வச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வரமுடியுமா கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியுமா எதுவுமே பண்ணமுடியாது அந்த ஆறாயிரம் ருபா கொடுக்குறக்கு அரசாங்கம் பதினாலு கேள்வி கேட்டிருக்காங்க வாழ்வா சால்வா சாவா அப்படின்னு சொல்லி இருக்க அந்த ஊர் மக்கள் கிட்டே இவ்வளோ ஃபார்மாலிட்டீஸு ஃபோர்டீன் க்வஷின்ஸ்க்கான ஆன்ஸரும் கிடச்சதுக்கப்பறம் அந்த ஆறாயிரம் ருபாய சா அரசாங்கம் வந்து கொடுக்க தயாராக இருக்காங்க இதை வந்து அரசாங்கம் வந்து இந்த ஃபார்மாலிட்டீஸ் இல்லாமல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என் நான் சொல்வது வந்து அவங்க இந்த ஃபார்மாலிட்டீஸ்ஸு எதுவுமே இல்லாமல் ஆயிர ஆறாயிரம் ருபா அப்படிங்குறது இங்கே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க பீப்பிள்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் பட் அவங்க அமௌண்ட் அப்படின்னு பார்த்தாக் கொடுக்குறத விட மற்ற விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களை வந்து அப்போது அந்தந்த டைமுக்கு முடிஞ்சவரைக்கும் அந்தந்த டைமுக்கு வந்து கொண்டுப்போய் சப்ளே பண்ணுறது ரொம்பவுமே நல்லது என்ன கேட்டால் ஸோ இதில் வந்து அரசாங்கமும் எதுவும் பண்ணமுடியாது பிகாஸ் அவர்களும் வந்து ஹுமன்ஸ் தான் அவங்க நம்ம தப்பு சொல்லமுடியாது வந்து இந்த எலெக்ஷன் பற்றியெல்லாம் பேசினா நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இவர்களுக்கு வோட் போடமாட்டோம் அவர்களுக்கு வோட் போடமாட்டோம் நம்ம வோட்னால் கிடையாதுங்க நம்ம உள்ள நம்மளோட லைஃப் எப்டி எண்ட் ஆகணும்ன்னு இருக்கோ அப்படிதான் எண்டாகும் நமக்கு சீஎம்மாக இருக்கவங்க வந்தனால்தான் லைஃப் எண்டாகிடுச்சி புயல் வந்துடுச்சி இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அரசாங்கம் அப்படின்னா அவங்க கொடுக்கலாம் ஆறாயிரம் ருபா கொடுக்கணும் பட் தென் அவர்களுக்கு ரொம்ப தேவைப்பட்ட நீட் அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது தான் வந்து இப்போ இந்தியா வந்து கரண்ட்டில் இந்த இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டிருக்கற ஒரு கரண்ட் விஷயமா வந்து இருக்குது